அண்ணே நான் இங்கே சென்னையில் நின்னுட்ருக்கேண்ணே தாம்பரத்தில் உங்கள் ஓலா ஊபர் எதாச்சும் அதாவது இந்த ஊருக்கு நாங்கள் டூரிஸ்ட்டாக வந்திருக்கோம் ஒரு ஆறு பேர் எங்களுக்கு ஒரு டாக்ஸி தேவைப்படுது இந்த ஊர் தெரிஞ்ச ஒரு நல்ல அண்ணனாக அடக்கமான அண்ணனாக எங்களை பார்த்து அனுப்பிவிடுங்க சரிங்களா நாங்கள் இங்கே ப்ராஜக்ட்டுக்காக வந்திருக்கோம் ஒரு ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு ரெண்டு நாள் போல எங்களுக்கு அந்த டாக்ஸி டூரிஸ்ட் கைடு போல எங்களுக்கு ஒரு அண்ணன் தேவப்படறாங்க நாங்கள் இப்போது தாம்பரத்தில் இருக்கோம் ஒரு அரை மணி நேரத்தில் அதாவது எட்டர ஆகுது ஒரு ஒம்பது மணிக்கெலாம் நாங்கள் அந்த அண்ணன் எங்களுக்கு ரீச் ஆகிடணும் ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் போகணுனால் சரிங்களா நீங்கள் எங்களுக்கு என்னானவோ நாங்கள் ஃபீஸ் எவ்வளோன்ட்டு நீங்கள் சொல்லுங்க எவ்வளோ ரெண் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கணே நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துடுறோம் நான் இப்போ வந்து ட்ரெயினில் இங்கேருந்து அங்கே வரணுணே வந்ததுக்கப்புறந்தான் நீங்கள் எங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வந்ததுக்கப்பறம் நீங்கள் அந்த அண்ணனை அனுப்புங்க நல்ல ஊரை தெரிஞ்ச பழக்கமான நல்ல குணமான அண்ணனாக அனுப்புங்க ஏனால் பொண்ணுலாம் இருக்கு சரிங்களா அப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிட்டத்தட்ட காலைல லஞ்ச்சை சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் சுற்றிட்டு மத்தியானம் சாப்புட்ணுணே சாப்பிட்டதுக்கப்பறம் திருப்பி நைட் வரைக்கும் எங்கெங்கலாம் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கோ ஒரு ஃபோட்டோக்ராஃபி மாதிரி எல்லாத்தையும் எடுத்து மக்களோடு மக்களாக பேசி அவங்களோட இதெல்லாம் ஒரு மருத்துவ சேவை ஒன்று அதனால் சரிங்களாணா அந்த மருந்துக்கு என்னென்ன ஓ அந்த ஊரில் என்னென்னலாம் நடக்குது எப்படி எப்படிலாம் இருக்காங்க அதெலாம் கேட்டு தெரிஞ்சிக்கணும் சரிங்களா இது போல அதுக்குக்காக ஒரு அந்த ஊரெலாம் தெரிஞ்சு ஒரு ஒரு இடத்தையும் தெரிஞ்ச ஒரு அண்ணனாக எங்களுக்கு தேவப்படறாங்க இதுப்போல ஒரு நல்ல அனுபவ அனுப்பினிங்கனா நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அந்த டேக்ஸிக்கும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீஸும் நான் எங்களால் சிப்ஸ் தர முடிஞ்சால் தரோங்கணே சரிங்களா ஒரு ஒம்பது மணிக்கெலாம் அந்த அண்ணனை சீக்கரமாக வர சொல்லுங்க அப்போது நின்னுட்டிருக்கேன் தாம்பரத்தில் சரிங்களாணே வர சொல்கிறிங்களாணே நன்றிணே நான் என்னன்னு பார்த்துட்டு சீக்கரமாக கால் பண்றேணே சீக்கரமாக நீங்களும் கால் பண்ணுங்கணே நன்றிணே